ஆமாங்க சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் சார் என்ன வேணும்

ஓகேங்க சார் கண்டிப்பாக போட்டுருலாம் ஆ அக்டோபர் டுவெண்ட்டி செவன் ஒரு வெட்டிங் இருக்குதுங்க உங்களுக்கு டுவெண்ட்டி நயன் ஃப்ரீயாக இருக்குது உங்களுக்கு ஓகேவா கன்ஃபார்மாக பண்ணிக்கலாங்க ஒன்றும் பிரச்சினையே இல்லை ஆ பார்க்கிங்கெல்லாம் நல்லா பெருசாகவே இருக்குதுங்க சார் உங்களுக்கு ஏதாவது செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணுமா ஒரு நார்மல் பீப்புள்ஸ் வருவாங்களா இல்லை விஐபிஸ் எல்லாம் வருவாங்களா

ஓகே தாராளமாக பண்ணிக்கலாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சினை இல்லை செக்யூரிட்டி நல்லா நல்லாவே இருக்கும் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த அளவு உங்களுக்கு எந்த பிரச்சினையும் இருக்காது ஹால்ஸ்சில் ஏதாவது டெக்ரேஷன்ஸ் தேவைப்படுமா

சொல்லுங்கள் சார் என்னது ஆ பண்ணிக்கலாங்க சார் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னால் அதை சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் பண்ணிக்கொடுத்துட்றோம் ஓகே கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க ஆ கேமராவில் மஹால் பூராக இருக்குது ஸோ சிசிடிவி பற்றி உங்களுக்கு எந்த பிரச்சினையும் இல்ல ரொம்ப செக்யூர்ட்டாக தான் இருக்கும் ஒன் லேக் வருங்க நோ இருக்குதுங்க சார் நாங்கள் நம்ம பார்த்து பேசிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சினை இல்லை டுவெண்ட்டி நயன் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சினை இல்லை ஓகேங்க சார் ஓகே உங்களோடய அட்ரஸை சார் சொல்லுங்கள் ஓகே கணபதி தெரு கனகசபை தெரு ஓகே சார் ஓகே சார் கண்டிப்பாக பண்ணிடலாம் உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஆ இதே நம்பருக்கு ஜிபே பண்ணிடுங்க ஆ ஓகேங்க தேங்க் யூ